வாழ்க்கையில் நான் பெருசாக மதிக்கிறதுன்னு பார்த்தா அது கல்வி தான் அது தான் எந்த நிலமையிலையுமே நமக்கு கை கொடுக்கும் நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா போதும் இந்த உலகத்தில் நம்ம எதுவாக வேணாலும் இருக்கலாம் எந்த எந்த அளவுக்கு வேணாலும் முன்னேறி வரலாம் கல்வி வந்து நமக்கு ஒழுக்கத்தை கொடுக்கும் பண்பை கொடுக்கும் அது முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நல்ல படியாக படிச்சுட்டோம்ன்னா அதுக்காக தான் இப்போ எல்லாருமே வந்துட்டு குழந்தைங்கள நல்ல படியாக படிக்க வச்சுட்டால் போதும் அப்படின்றமாரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பெருசாக படிக்க மாட்டாங்க படிச்சு என்ன பண்ணிவிட போகிறோம் அப்படின்ட்டு பெருசாக படிக்கணும் அப்படின்றவங்க அந்தளவுக்கு கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற காலக் கட்டத்தில் பார்த்தோம்னா எல்லாருமே படிச்சுட்டால் போதும் நம்ம முன்னேறிடுலாம் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் முன்னேறிடுலாம் அப்படினு தான் நினைக்கிறாங்க கல்வி நிறைய விஷயத்த கொடுக்கும் அது எதையுமே நம்மள்கிட்டருந்து எடுத்துறாது அப்படின்றதுனால நான் கல்வியை தான் முக்கியமாக மதிக்கிறேன்